நான் விவசாயம் தான் நாங்கள் வந்து பயிர் வைக்கும் போது இடையில் இருக்கிறவங்க நாங்கள் கமிட்டிக்கோ மண்டிக்கோ வியாபாரிக்கிட்டேயோ எடுதுன்னு போகும் போது பொது மக்கள் கிட்ட வாங்கும்போது அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி பத்து ரூபாய்க்கு வாங்கி அவங்க கொடுக்கும்போது எங்களுக்கு வந்து அதிகமான லாபம் வரல அவங்க இடையில் வந்து நாலு பேர் வியாபாரிங்க வந்துடுறாங்க ஒரு ஆள் ஒரு வெலை இன்னோரு ஆள் ஒரு வெலை இன்னோரு ஆள் ஒரு வெலை அந்த வெலை விற்கிம்போது எங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும் என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு எடுத்துன்னு போனாலும் விவசாயிங்களுக்கு லாஸ் ஆகுது அது இடையில் இருக்கிறவங்க தான் இந்த கையில் பத்து ரூபாவுக்கு வாங்கினா அந்த கையில் இருபது ரூபான்னு வித்துடுறாங்க அங்கிருந்து போகும்போது அங்கே முப்பது ரூபா எடுத்தான் அங்கிருந்து முப்பது ரூபான்னு போனால் முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது இப்படி விற்கும் போது கமிட்டியில் போய் போடணும் அப்படின்னு அங்கே போயிட்டாலும் அங்கேயும் வெளியே வியாபாரிகள் வந்துடுறாங்க வரும் போது இந்த நெல இந்த நெல் இந்த நகரம் இந்த வெலை தான் அந்த நெல் இந்த இந்த வெலை தான் இந்த ரேட்டு தான் அந்த ரேட்டு தான் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு லாஸ் ஆகுது ரொம்ப லாஸ் ஆகும்போது நமக்கு எப்படி எடுத்து பண்ணாலும் நமக்கு கம்மியாக தான் கிடைக்கிது அந்த இடத்துல இடையில் இருபது ரூபா எந்தப் பயிர் எடுத்துன்னு போனாலும் நமக்கு வந்து அதிகமாக லாபம் கவர்மெண்ட்டு கொடுக்கல வியாபாரிகள் இடையில் இருக்கிறவங்க நாலு ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அவங்க குடும்பம் அவங்க இது தான் வாழுதே தவிர எங்களுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு விவசாயியை பற்றி எங்களுக்கு நிறைய லாபத்து கிடைக்கல நாங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு எடுத்தும் போய் நாங்கள் போட்டாலும் செஞ்சாலும் எங்களுக்கு அந்தளவுக்கு எதுவும் முக்கியத்துவம் அவ்வளோவும் கிடைக்கில எது பண்ணாலும் இப்படி வரும் போது இன்னோரு வியாபாரி வந்தால் இன்னும் நாலு ரூபாய் கிடைக்குமோ சொல்லிட்டு ரெண்டு நாள் வச்சிருந்து பார்த்தாலும் அதே வெலைக்கு தான் அவங்களும் மறுபடியும் கேட்குறாங்கோ இன்னும் ஒரு பத்து நாள் கமிட்டியில் வச்சிட்டு குடோனில் வச்சுட்டு இன்னும் பத்து நாள் கழித்து போடலாம்னா அந்த வெலைய தான் அதுவும் கிடைக்கிது இப்படி இருக்கும் போது நாளுக்கு நாள் இருக்கும் போது குடோனில் சார்ஜு வேறு நாங்கள் பில்லு போட்டு ஒரு மூட்டை மூட்டைக்கு இவ்வுளோன்னு நா கேட்குறாங்க ஒரு மூட்டைக்கு ஒரு ரூபாய் இருபத்தஞ்சி பைசா முப்பது பைசா ஐம்பது பைசா இப்படின்னு அதுக்கு வேறு குடோனில் இருக்கிறத்துக்கு அதையும் கேட்குறாங்க இப்படியெல்லாம் இருக்கும் போது இதெல்லாம் கூட்டிக்கணும் நாலு வாட்டி நாங்கள் ஊரிலேருந்து போயிட்டு அங்கே குடோனில் இருக்கும் போது இன்னிக்கு வா எடை போடுறன் நாளைக்கு எடை போடுறாங்க இப்படி எல்லாம் வந்து இது வேறு நடந்துக்கிட்டிருக்கு பதினஞ்சு நாளு நாற்பத்தஞ்சி நாள் ஐம்பது நார் அக்ரிகல்ச்சர் அதை இதில் விவோக்கிட்டேலாம் வாங்கி அங்கே இது போட்டு ஆன்லைனில் அமிச்சிட்டால் கூட இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்க உங்களுக்கு இன்னும் மெஸேஜு வரல அது வரல அதையும் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்கும் போது விவசாயத்தில் வந்து இடையில் இருக்கிறவங்க மண்டிக்காரங்க வந்துடுறாங்க கமிட்டி ஆளுங்க வந்துடுறாங்க இப்படியெல்லாம் வரும் போது நமக்கு அதை அந்தளவுக்கு நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி அது மாதிரி எனக்கு என்ன தெரியல எங்களுக்கு விவசாயத்தில் வந்து அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இடையில் இருக்கிறவங்க அனுபவிக்கிறாங்களே தவிர விவசாயத்துக்காக யாரும் விட்டு கொடுக்குறதில்ல இன்றைக்கி வந்து ஒரு நூறு மூட்டை எடுத்துன்னு போறேன்னா இன்றைக்கி வந்து அதை ஐந்நூறு ரூபாய் ஆற்நூறு ரூபாய்ன்னு சொல்லிடுறாங்க அவங்க இடையில் வரவாங்க வியாபாரிங்களே பேசிடுறாங்க இந்த வெலை இந்த வெலை இந்த வெலைன்னு அவங்களே சொல்லி அதை முடிவு பண்ணிடுறாங்க அப்புறம் சரி இன்றைக்கி வெலை போல நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு ஒரு ஒரு ஐந்நூற்றைம்பது போகும் அப்படின் நினச்சமுன்னா அன்றைக்கி என்னப் பண்ணால் அதை விட இருபத்தஞ்சி ரூபா பத்து ரூபா கம்மியாக தான் கொடுக்குறாங்கோ ஒரு மூட்டை மேல் அப்படி இருக்கும் போது நமக்கு லாஸ் ஆகுது நாலு நாள் போனமுன்னால் என்னாச்சு நமக்கு செலவாகுது நாளை நைட்டு அங்கே இருக்கணும் என்றைக்கி எப்போ எடை போடுறாங்க அதையும் தெரியல எங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கும் போது நம்ம எதையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது இப்படி எல்லாம் செலவு பண்ணிக்கினு அதை பண்ணிக்கினு இருக்கும் போது கஷ்டப்பட்டு நாங்கள் அதை அறுத்து எடுத்துக்கின்னு தூத்தி வண்டிக்கு வச்ச சத்தம் அது சத்தம் பஸ் ஃபேரு இதெல்லாம் கொடுத்துட்டு போகும்போது எங்களுக்கு நிற்கனுன்னாங்கூட ஒரு மூட்டை ஒரு தொள்ளாயர ரூபாய் போகுதுன்னா கூட அதில் நாங்கள் அவங்க எடுக்கிறத்துக்கு தொள்ளயார ரூபாய்ன்னா எங்களுக்கு வரது ஒரு நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் கம்மியாக தான் வருது எங்களுக்கு ஏன்னால் வெய்ட்டில் வடிக்கும் போது எடை போட்டு கூட அது மாதிரி எல்லாம் கூட ஒரு கிலோ ரெண்டு கிலோ விற்கிறாங்க அதில் அந்த எடையை கோணி இதெல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க பண்ணும் போது நம்ம அதை ஒன்றும் கேட்டால் ஏன் இப்போ வைக்கிறிங்கன்னு கேட்டால் இல்லை அது ஒரு கோணிக்கு வந்து ரெண்டு கிலோ வைக்கிவோம் ஒரு கிலோவுக்கு வைப்பாங்க அரை கிலோவுக்கு வைப்பாங்க ஒரு இருபது மூட்டை எடுத்தமுன்னால் ஒரு ஒரு மூட்டைக்கு ஆணும்போது என்னாச்சு ஒரு கிலோன்னால் கூட இருபது மூட்டைக்கு இருபது கிலோ இதெல்லாம் கூட கம்மியாகிடுது அப்படி வரும் போது விவசாயிகங்ளுக்கு லாஸ் ஆகுற கட்டாயப்படுத்துற இன்ன இது ஆகிடுது வேறு ஒன்றும் ஈடுகட்ட முடியல அப்படின்னும் போது மருந்து வாங்கணும் அது வாங்கணும் அந்த ஈக்குவலுக்கு நமக்கு ஒன்றும் அந்தளவுக்கு வசதி வாய்ப்பு கிடைக்கல விவசாயன்னும்போது இடையில் இருக்கிறவங்க தான் அதை அனுபவிக்கிறாங்களே தவிர மற்றவங்கள்லாம் யாரும் அனுபவிக்கிற மாதிரி இல்லை அது மாதிரி இருக்கும் போது எதுவும் நம்ம பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது எது எந்த தானியம் எந்த நெல் பயிரோ மிளகாவோ கடலக்காவோ எது எடுத்து கமிட்டியில் போட்டாலும் அவங்க சொல்கிற வெலய் தான் நம்ம கொடுக்க வேண்டிய நெலமை நம்மளை எடுத்துன்னு வந்து நிற்க வச்சிடுறாங்க நாற்பத்தஞ்சி நாள் கூட நாங்கள்லாம் நெல் வச்சுருக்கோம் மண்டியில் வச்சுட்டு வந்தால் கூட கமிட்டியில் வச்சிட்டு வந்தால் கூட வெலை போகல வெலை போகல அப்படின்றது அவங்க அதே ஒரு இது மாதிரி வச்சிடுறாங்க நம்மளை நமக்கு அதே ஒரு மன உடைச்சல் கூட ஆகிடுது ரொம்ப கஷ்டமாவும் இருக்குது அந்த ரேட்டு போகலை நாங்கள் என்ன பண்ண முடியும் ஒரு நாள் போகலாம் ரெண்டு நாள் போகலாம் நாளை நைட்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு இப்படி எல்லாம் கூட போய் நைட்டில் இருந்துருக்கிறோம் கமிட்டியில் வேறு வழி இல்லை ஐயோ இன்றைக்கி போச்சுன்னா ஒரு பத்து ரூபா கூடும் நாளைக்கு போனால் ஒரு எட்நூறு ரூபாய் நிற்கும் ஒரு நூறு அது தொள்ளாயர ரூபாய் போகும் ஆயர ரூபாய் போகும் ஆயிரத்தி நூறு போகும் இப்படியெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம் நாங்கள் வேறு வழி இல்லாமல் இது